இந்த ஷூ வாங்கணும் ஷூ வாங்குறதுக்கு முன்னாடி செருப்புதான் போட்டு நடந்துகிட்ருந்தேன் ஏன்னா இப்போ புதுசாக வந்து ஆஃபிஸ்ல வந்து ஜாய்ன் பண்ணிட்டேன் வந்து நான் ஆஃபிஸ் ஜாய்ன் பண்ணதனால அங்கே வந்து கண்டிப்பாக வந்து ஷூ மஸ்ட்டு அப்படினு சொல்லிட்டாங்க எல்லாருமே வந்து ஷூ வந்து மஸ்ட்டு ஷூலதான் வரணும் ஆபீஸ்க்கு அப்படினு சொல்லிட்டாங்க அப்புறம் நிறையா பேர்கிட்ட விசாரிச்சு பசங்ககிட்டெல்லாம் கேட்டேன் எந்த ஷூ நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்கள் அப்புறம் வந்து சொன்னாங்கள் ரெண்டு மூணு பிராண்டு சொன்னாங்கள் வால்க்ரோ வாங்கிக்கோங்க அப்படியில்லனா பேரகான் வாங்கிக்கோங்க அப்படி இல்லைனா லீட்ஸ்னு ஒரு கம்பெனி லெட்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்குது அந்த கம்பெனி வாங்கிக்கோங்க இல்லைனா விகேசி இருக்குது நாங்கள் கடைக்காரருகிட்ட போய் கேட்டோம் அவர் சொன்னார் இந்த மாதிரி நாலஞ்சு கம்பெனி சொன்னார் விகேசி லெட்ஸு பேரகான் வால்க்ரோ எல்லாம் சொன்னார் சரி அப்புறம் என்னடா அப்படின்னுட்டு எனக்கு நம்மளுக்கு ஷூவை பற்றின அனுபவம் கிடையாது நம்ம இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கூல் படித்த காலத்திலயுமே சரி ஸ்கூலு ஷூ வந்து அதிகமா யூஸ் பண்ணலை செப்பல்தான் சின்ன வயசிலிருந்தே செப்பல்தான் இப்போ ஆபீஸ் ஜாய்ன் பண்ணதனால என்ன சொல்லிட்டாங்க திடீர்னு ஷூ வந்து மஸ்ட்டுன்ட்டாங்கள் சரி அப்புறம் ஷூ என்ன பிளான் பண்ணி பார்த்ததுக்கப்பறம் சொன்னாங்கள் இதே வாங்கிக்கோங்க வால்க்ரோவே வாங்கிக்கோங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்கள் அப்புறம் எனக்கு சைஸ் வந்து டென்னு அப்புறம் சைஸு வால்க்ரோல டென் இருக்கான்னு கேட்டேன் ஆ இருக்குது சார் நம்மகிட்ட ட்டுவல் வரையிலேயுமே இருக்குது பரவாயில்லை வால்க்ரோ சைஸ் வந்து ட்டுவல் வரையிலயும் இருக்குது எனக்கு டென்னுங்கிறதுனால ஓகேதான்னு வாங்கிட்டேன் ஷூவும் நல்லா இருக்குதுங்க ஷூ நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது ஷூவு அதே மாதிரி போட்டு நடக்கவும் நல்லா கன்வீனியன்ட்டாக இருக்குது ஷூவு நடக்க ஷேக்கில்லை இந்த நொடிக்கிறது இந்த நடக்கிறப்ப ஆடுறது அதெல்லாம் இல்லை கம்ஃபர்டபிலாக இருக்குது அதே சமயத்தில் ஃப்ளெக்ஸிபலாகவும் இருக்குது சில ஷூ கம்ஃபர்டபிலாக இருக்கும் டைட்டாக இருக்கும் ஆனால் உள்ளார வந்து கொஞ்சம் ஃப்ளக்ஸிபிலாக இருக்காது ஆனால் இது இந்த வால்க்ரோ ஷூ வந்து கம்ஃபர்டபிலாகவும் இருக்குது நல்லா ஃப்ளக்ஸிபிலாகவும் இருக்குது நல்லா இருக்குது ஷூவு அப்புறம் எவ்வளோன்னு கேட்டேன் எழுநூறுரூவா சொன்னாங்கள் பரவாயில்லை விலயும் எழுநூறுரூவா கொடுக்கலான்னு வச்சுக்கங்களேன் விலயுமே அஃபோர்டபிலாகதான் இருந்தது சரி அப்படின்ட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வாங்கினோம் அந்த ஷூவே இப்போ வாங்கி ஒரு நாலு மாதம் ஆகுது இன்னம் வரைலயும் ஒரு சின்ன க்ராட்ச் கூட ஆகலை ஷூவில் அந்த ஷூ தான் போட்டுட்டு போயிகிட்ருக்கேன் ஷூ நல்லா இருக்குது இன்னும் அந்த பாலீஸ் குறயல அதே மாதிரி ஏதோ டெக்னாலஜி புதுசாக வந்திருக்ற டெக்னாலஜின்னு சொன்னாங்கள் பாலீஸ்ட்டரு மெத்தேடில் ஏதோ சொன்னாங்கள் அது வந்து இந்த டஸ்ட்டு பட்டால் அந்த டஸ்ட்டு அதில் படியவே மாட்டேங்குது டஸ்ட்டு ஷூ மேலே போட்டாவே அது டஸ்ட்டு படமாட்டேங்குது அதில் அதுமாதிரி ஏதோ கெமிக்கலை அந்த மே தயாரிச்சிருக்கிறாங்க நல்லா இருக்குது அதே மாதிரி ஷூ வந்து பாலீஸூமே வந்து நம்ம டெய்லியும் போடத் தேவையில்ல அதில் ஒன்று விட்டு ஒரு நாள் போட்டாவே நல்லா இருக்குதுங்க சீக்கிரமாக வந்து மண் படிய மாட்டங்குது அதில் மண்ணோ டஸ்ட்டோ அதில் படிய மாட்டங்குது ரிஃப்லெக்ட் ஆகுது அது அந்த இது அந்த சைன்ட்டிஃபிக்கு மாடுலேஷன்ல தயாரிச்சிருக்காங்கள் போல் அது டஸ்ட்டே படவே மாட்டங்குது இந்த சூழல் வந்து மேக்ஸிமம் டஸ்டே படமாட்டேங்குது அதனால் டஸ்ட்டு படாததனால போட்டுட்டு நடக்கிறதுக்கா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே அது ரொம்ப சௌகரியமான ஒரு ஷூவாக இருக்குது ஷூ வால்க்ரோ ஷூ வந்து எழுநூர்ரூபா கொடுத்து வாங்கினாலும் எழுநூர்ரூபா கொடுத்து வாங்கினோங்கற சேட்டீஸ்ஃபைடு இருக்குது அதே மாதிரி அது வந்து ரெண்டு டைப்புலுமே இருக்குது சாக்ஸு வித் சாக்ஸு வித்தவுட் சாக்ஸு சாக்ஸு போடாமலே அந்த ஷூவை போட்டு போகலாம் சாக்ஸு போட்டுட்டுமே போட்டுட்டு போகலாம் இப்போ சாக்ஸு போடாமல் ஒரு என்ன பிளஸ் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் அது ஏர் ஹோல்ஸ் கொடுக்குறதுனால நம்ம காலுக்கு வந்து இந்த வேர்க்கிறது இந்த அலர்ஜி வர்றது இந்த விளைவுல்லாம் அந்த ஷூல வரலை ரெண்டாவது இந்த சாக்ஸு போடாமல் இருக்கிறதுனால துவைக்கற வேலையும் மிச்சம் அதே மாதிரி இந்த சாக்ஸு போடாமல் ஷூ போடுறதுனல உள்ள அந்த க்ரிப்னஸூம் கரெக்டாக இருக்குது சாக்ஸு போட்டுட்டு ஷூ போட்டால் எப்படி க்ரிப்பாக இருக்குமோ அதே மாதிரி வித் அவுட் சாக்ஸ்லயுமே அந்த ஷூ நல்லா க்ரிப்பாக இருக்குது அதே மாதிரி யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்குது இந்த ஷூ யூஸ் பண்ணுறது நல்லா இருக்குது நடக்கிறதும் நல்லா இருக்குது எவ்வளவு நேரம் போட்டிருந்தாலும் அந்த இது வரமாட்டீங்குது இந்த வேர்க்கிறது அதே மாதிரி இந்த ஸ்மெல் வர்றது நல்லா ஏர் ஃப்ளெக்ச்சுவல் ஆகுது ஏர் ஃப்ளோ ஃப்ளோட்டிங் இருக்கிறதுனால நல்லா இருக்குது நல்லா ஏர் ஃப்ளோட்டிங் இருக்கதனால் நல்லா இருக்குது இந்த ஷூ இந்த ஷூ வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது ஷூ இந்த ஷூ போட்டுட்டு நல்லா இருக்குது அதே மாதிரி காலுக்கு ஒரு வகையான பாதுகாப்புதானே செப்பல் போட்டு நடக்கிறத விட ஷூ போட்டு நடக்கிறது காலுக்கு நிறைய பாதுகாப்புதான் அதனால இந்த ஷூ போட்டு நாங்கள் நடக்கிறது நல்லா இருக்குது இந்த ஷூ தான் வச்சிருக்கேன் என்னை பொருத்தளவும் இந்த வால்க்ரோ ஷூ வந்து நல்ல ஷூ தான் கொடுத்த காசுக்கு பொருத்தமான ஷூவு என்ன பொருத்தவரையிலயும் இந்த வால்க்ரோ ஷூவில் எந்த விதமான ஒரு நெகட்டிவ் தாட்ஸூமே சொல்ல முடியாது இந்த ப என்னை பொறுத்த வரையிலயுமே வால்க்ரோ ஷூ வந்து எல்லாமே பாஸிட்டிவ் தான் அந்த ஷூவுக்கான எல்லா கேபபில்ஸூமே இந்த ஷூவுக்கு இருக்குது அப்படினுதான் சொல்லணும் ஷூ நல்லா இருக்குது போட்டு நடக்கிறதா இருக்கட்டும் ஃப்ளக்ஸபிலாக இருக்கிறதாகட்டும் எல்லாத்துக்குமே பொருத்தமான ஷூன்னு சொல்லலாம் அதை நல்லா இருக்குது ஷூ நல்லா இருக்குது நான் இதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் கன்டீனியூஸ்லாவே இதுதான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்